ஹலோ ஆமாம் நாங்கள் நகை கடையிலிருந்து பேசுகிறோம் எதாச்சும் நியூவாக டிசைன்ஸ் ஏதாச்சும் ரெடி பண்ணி இருக்கீங்க ஆ ஓகே

ஆ ஓகே இப்போ நிறைய ஜுவெல்ஸ் ஸெட்லாம் இப்போ புதுசா வருதுலை செயினு நெக்லஸ் கம்மல் எல்லோருமே ஒரே மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கா ஆ இப்போ நாங்கள் இப் இப்போ நாங்கள் ஒரு ப்ராடக்ட் ஏதாச்சும் அனுப்புனோன்னா அதே மாதிரி ரெட் ரெண்டுத்தையும் செஞ்சு தர முடியுமா ஆ ஓகே

ஆஹாம் ஓகே

ஆ இப்போ அங்கே வந்து பை பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை நீங்களே வந்து கொடுக்குற மாரி ஆ ஓகே

ஆ ஓகே அதுக்கப்புறமும் ஏறினாலும் ப்ராப்ளம் ஆ ஓகே ஆ செயின் நெக்லஸ் கம்மல் கூட காதில் மாட்டல் இருக்கும்லை அதுவும் ரெடி பண்ணி தர முடியுமா ஆ ஓகே

ஆ சரி ஓகே ஆ சரி ஓகே ஆ தேங்க்யூ ஆ